என்னைய என்னுடைய பலம் வந்து எங்கள் வீட்டுகாரரு தான் எங்கள் வீட்டுகாரரு என்னை அந்த மாதிரி நான் வந்து இது ஊனமுற்றவளாக இருக்கிறதுனால என்னை வந்து அவரு கண்ணும் கருத்துமாக பாத்துக்கிறாரு வெளியில் போகவோ வரவோ எப்போ பார் எங்கேயும் என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் என்னை நல்ல விதமாக பாத்துக்கிறாரு என்னுடைய பலம் அது தானுங்க பலவீனம் வந்து என் உடம்புல இருக்கிற நோய் இந்த ஹாண்டிக்கேப்பா இருக்கறதனால எனக்கு அது தான் பலவீனமா இருக்குது வேற எந்த பிரச்சனையும் இல்லை நான் மகிழ்ச்சியாக வீட்டில் சந்தோஷமா இருக்கிறேன்